இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கனா நாங்கள் வந்து இந்த கிராமம் வந்து கடம்பூருங்கிற ஒரு கிராமம்தான் அந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படினா சரவ்ண்டிங்ஸ்சில் எல்லாமே முன்னாடி கூரை வீடாக இருக்கும் இல்லை ஓட்டு வீடாக இருக்கும் இப்போது பார்த்திங்க அப்படினால் கூரை வீடு வந்து ரொம்ப அறிது ஒரு ரெண்டு மூணு வீடுதான் இருக்குது கிட்டதட்ட ஒரு முந்நூறு ஃபேமிலி இருக்காங்க ஆனால் பார்த்திங்க அப்படினால் ரொம்பவே கம்மியாகதான் வந்து கூரை வீடு இருக்குது ஏன்னால் எல்லாமே மாடி வீடாக மாற்றிட்டாங்க காரணம் அரசும் வந்து வீட்டுக்கான உதவியை பண்ணுது கலைஞர் திட்டம் அம்மா திட்டம் அப்புறம் மோடி திட்டம் அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்க என்ன பண்ணிவிட்றாங்கனா எல்லாேருமே வந்து மேக்சிமம் வீடு கட்டிவிட்டாங்க முன்னாடியெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீடு கட்டுவதுக்கு அங்கேயோ எங்கேயோ அங்கே ஒரு இடத்துலியோ இங்கே ஒரு இடத்துலியோ அப்படிதான் வந்து வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து யாரை பார்த்தாலுமே வீடு கட்டுகிறாங்க காரணம் ஜல்லி மண் கல் எல்லாமே வந்து கல கவர்மெண்ட் கொடுக்குது அதனால ஈஸியாக கட்டிகிறாங்க இப்போ அங்கே அதே பார்த்திங்கனா கால சூழ்நிலை வந்து நம்ம மழை காலத்தில் வீடு கட்டினா ரொம்ப கஷ்டம் ஏன்னால் ஜல்லி இறங்காது நம்ம தெருவெல்லாம் சின்ன சின்ன தெருவாக இருக்கும் ஜல்லி இறங்க இறக்க வைக்க முடியாது அப்புறம் செங்கல் கிடைக்காது அப்புறம் பார்த்திங்கனா நம்மளோட சிமிண்டு இதெல்லாம் நம்ம வச்சு பூசிகிட்ருக்கும்போது அது கரைஞ்சிரும் அதனால மழை காலத்தில் வந்து நம்ம கட்டுவது ரொம்ப சிரமம் சரி இந்த மாதத்தில் கட்டினா இந்த மாதத்துல நல்லா இருக்குமா நல்லா இருக்குமாகிறத நம்ம செக் பண்ணிவிட்டுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கனா முன்னாடி வந்து பார்த்திங்கனா சமையலறை கழிப் கழிப்பறை இதெலாம் வந்து என்னென்னா கரெக்டாக பார்த்துதான் வைக்கணும் முன்னாடி ஏனோ தானோன்னு கட்டுவாங்க ஏனோ தானோன்னு நம்ம மேஸ்திரி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இப்பெல்லாம் அப்படி கிடையாது இன்ஜினியரிங் பிளான் தான் யாராக இருந்தாலும் இன்ஜினியர் என்ன சொல்கிறாரோ அதை வாஸ்துபடி பார்த்துதான் கட்டுறாங்க இப்போ வந்து கிழக்கு எது என்ன கிழக்கு பார்த்துதான் வந்து கிட்சன் இருக்கணும் சாமி ரூம் வந்து கிச் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து எல்லாேருமே வந்து வாஸ்து வந்து படிச்சுட்டுதான் இன்ஜினியர் இன்ஜினியர் வந்து அவரோட பிளானை வாஸ்து படிதான் வச்சுட்ருக்காரு முன்னாடி மேஸ்திரி கொத்தனார் அவங்கள வச்சு பூஜை போடுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இப்பெலாம் எல்லாமே இன்ஜினியர் பிளான் தான் எல்லாமே வந்து புளூ பிரிண்டு தான் அப்படி போய்கிட்ருக்கு இப்போ உள்ள காலக்கட்டங்கள் ஸோ அந்த காலத்தில் வந்து எப்படி வீடு கட்டினாங்க அப்படின்னா அந்த கொத்தனாரை வச்சு என்ன பண்ணுவாங்கனால் மணல் நிறையா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னால் மணலுமே அது சரியில்லை சிமிண்டில் கலப்படம் எல்லாத்துலேயுமே கலப்படங்கிறதுனால கட்டி ஒரு நாலு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கனா கேப்பு விழுந்துரும் இல்லைனா தண்ணி உள்ளே கசியும் அந்த எங்கள் வீட்டை கட்டி முப்பது வருஷம் ஆகுதாம் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க ஆனால் இந்த முப்பது வருஷத்துல எங்கேயுமே கிராக்கை பார்க்கவே முடியாது ஏன்னால் அவ்வளோ மணல் அவ்வளோ ஸ்ட்ராங்கு முட்டையை உடைச்சி ஊற்றி கூட வீடு காட்டுவாங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்னு இப்பெலாம் அப்படில்லாம் யார் கட்டுறா சொல்லுங்க இப்பெலாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது என்ன இப்போ ரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிட்டுனாலே மேலே வந்து தெறிப்புட்ருது என்ன ஒரு டைல்சு வந்து மேலே எடுத்துகிட்டு நிற்குது அந்த காலத்தில் வெறும் சிமிண்டு தான் போட்டாங்க வீடு அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இப்போ டைல்சை போடுறேன்னு வீடு ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படினா ஒரே ஹீட்டு அனல் வந்து பறந்துகிட்டே இருக்குது எல்லாேருமே என்ன பண்ணுறாங்க வீடு கட்டிட்டு முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காரலானால் அனல் அனலாக இருக்குது அப்படினு சொல்லிவிட்டு மேலே வீடு கட்டுறாங்க சரி மேல் வீடை வாடகைக்கு விடுவோனா மேல் வீட்டில் வாடகைக்கு விட்டோம்னா மேலே அதுக்கு மேலே செட்டு போடுறாங்க ஸோ எல்லாமே வந்து நம்மளோட வருமானத்துக்கு மேலேதான் நம்ம எல்லாமே செஞ்சுட்ருக்கோம் அந்த மாதிரிதான் இப்போ எல்லாேருமே பண்ணிகிட்டிருக்காங்க வேறு எப்படி சொல்வது கிராமத்தில் வந்து ஓட்டு வீடு மச்சி வீடு கூரை வீடு இது ஓலை வீடு மாடி வீடு எல்லா ஓட்டு வீடு எவ்வளவோ இவ்வளோ வகையான வீடுகள் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாேரும் பார்க்கும்போது ஒரு மாடி வீடு மட்டும்தான் இருக்குது வேறு எந்த வீடுமே எங்கேயுமே யாரும் வச்சுக்கல ஒரு கோவிலில் கூட கான்கிரிட் இல்லாமல் இல்லை கோவில் கூட முன்னாடி கூரை கொட்டாயாக இருக்கும் கோவில் கூட இப்பெலாம் அப்படி கிடையாது எல்லாமே வந்து சிறப்பாகவே போய்கிட்ருக்கு அவ்வளோ சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க வீடு கிராமத்தில் இப்படிதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்படிதான் கவனிச்சுட்ருக்கோம்